எங்கள் வீட்டு பக்கத்திலயே ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே எப்போயுமே ஒரு புரோட்டா தோசை சிக்கன் சில்லி இந்தமாதிரி எல்லாமே அங்கே விற்கும் வெஜ்ஜி அச அசைவ ஐட்டம் நான்வெஜ் நாண் நான்வெஜ் அசைவம் வெஜ்ஜி நான்வெஜ்ஜி இந்தமாதிரில்லாம் விற்பாங்க கடையை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏனால் புரோட்டா நல்லாயிருக்கும் அதனாலையே அங்கே வாங்கி சாப்பிடுவேன் ஓ கடை இல்லைனா வேறு தூரமாக போகவேண்டிய அவசியம் வரும் ஏனால் ஏனால் அந்த ஒரு கடை தான் ஒன்று இருக்குது எங்கள் ஏரியாவில் ஒரு கடை இருக்குது பக்கத்து ஏரியாவில் ஒரு நாலஞ்சு கடைங்கள் இருக்குது அவ்வளோதான் எங்கள் ஊரில் ஒரு பத்து கடை இருக்கும் அவ்வளோதான் அப்படி அந்த பத்து கடையும் இல்லைன்னா போகணும் இல்லை டவுனுக்கு போய் வாங்குகிற மாதிரி தான் இருக்கும் எப்போயுமே ஹோட்டலில் சாப்பிடுறத கொஞ்சம் தவிர்க்கவேண்டியது தான் நல்லதில்லை அதனால் நான் அதிகமாக ஹோட்டலில் சாப்பிடுறது கிடையாது எப்போயாது ஒரு நாளைக்கு தான் நான் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவேன் ஏனால் ஹோட்டலில் வாங்குவது கெடுதல் அதனாலே ஹோட்டலில் வாங்குறதை தவிர்க்கணும் நன்றி